சரிங்க

ம் ம் எல்லாமே இருக்குது ம்

கொஞ்சம் தான் இருக்குது

நேற்று சாய்ந்தரம் வந்துது வேலைக்கி ஆ இருக்கு இருக்கு ஆ எட்டு மணிக்கு வந்துது சரி வாங்க தரோம் ம் எல்லாமே இருக்குது இரநூத்தம்பது அதான் மிச்சர் மட்டும்தான் நூற்றம்பது அது வந்து இரநூத்தம்பதுருவா ஐஸ் க்ரீமு வந்து பெருசு இது நூற்றம்பது வந்து நூறு நூற்றம்பது இரநூறு இப்படி இருக்குது நானூறு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு அதான் ரேட்டு குறஞ்சிருச்சி சரி சொல்லுங்கள் ஆ கடைக்கு வாங்க ஆ வரும் சொல்லுறேன் ஐம்பருவா குறப்பேன் அது முடியும்

உங்கள் ஃபோன் நம்பர் சொன்னால் வாங்கியாந்து கொடுத்துட்றேன்

சரி உங்க பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சுடுங்க அவனுக்கு பையனுக்கு பெட்ரோல் காசு கொடுத்துவுட்ணும் சரிம்மா அங்கே நூறுரூவா கொடுத்துடுங்க பெட்ரோல் காசு ஏன்னா அங்கே கடைலேருந்து அவ்வளோ தூரம் வர்ணும்ல ரெண்டு கிலோ மீட்டர் வரணும் ரெண்டு ரெண்ட்ரை கிலோ மீட்டர் வரணும்